நான் வந்து ஆன்லைனில் ஃபோன் ஒன்று ஆட்ரு பண்ணியிருந்தேன் அந்த ஃபோன் பார்த்தா பார்க்குறதுக்குலாம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அதனால் அப்போ ஆட்ரு பண்ணிவிட்டேன் திரும்ப வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கவர்லாம் வந்து அந்த ஃபோன் பேக்லலாம் வந்து ரொம்ப ஸ்கிராச் ஆனமாதிரி இருந்தது ஏதோ புது ஃபோன் மாதிரியே தெரியல பழைய ஃபோனை வந்து நம்ம செக்கெண்ட்ஸில் வாங்கினா எப்படி இருக்கும் அதுமாதிரி இருந்துச்சு அதுக்கு அப்பறம் வந்து சார்ஜரு அந்த ஃபோனுக்கு வந்து ஹெட்செட் கூட கொடுக்கல சா ஃபோனு சார்ஜரு அது மட்டும் தான் இருந்துச்சு அந்த ஃபோனுக்கு டெம்பர் கிளாசு அந்தமாதிரி ஹெட்செட்டு அந்தமாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை நானாக தான் வந்து நாங்கள் கடையில் தனியாக வாங்கி நாங்களாக அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அதேமாதிரி பேக் கவரு இப்போ கடையில் நம்ம வாங்கினா கூட வந்து நமக்கு கவரு கூட கொடுப்பாங்க ஏதோ ஒரு ரெண்டு கவரு கூட ஃப்ரீயாக ஹெட்செட் ஃப்ரீயாக அந்தமாதிரி கொடுப்பாங்க ஆனால் அதில் வந்து அந்தமாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்புறமா சார்ஜு போட்டிருந்தேன் சார்ஜு போட்டு யூஸ் பண்ணால் ஒரு ஒன் ஆர் கூட அது வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து அதில் சார்ஜரு வந்து உடனே வேக வேகமாக இறங்கிடுது எனக்கு ஏதோ அந்த புது ஃபோன் மாதிரியே அது வந்து ஃபீல் ஆகலை அதை யூஸ் பண்ணும்போது சார்ஜரு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இப்போ தான் சார்ஜர் போட்டிருக்கோம் அப்படின்னா சார்ஜரு போட்டு ஒரு ரொம்ப நேரம் ஆகி தான் வந்து அந்த சார்ஜரு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டைம் எடுக்குது அது டைம் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணும் போது சட்டுன்னு சடனாக உடனே வந்து சார்ஜரு குறையுது அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பேடாக இருக்குது நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் ஆனால் ஃபோன் வாங்கினேன் ஆனால் ரிவ்யூஸில் அந்த மாதிரி எந்த ஒரு பேட் மார்க்குமே வந்து கொடுக்கல ஆனால் நான் வாங்கி இப்போது யூஸ் பண்ணும் போது அது வந்து ரொம்ப பேடாக எனக்கு வந்து இருக்குது ஏன்டா வாங்கினோம் அப்படிங்குற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டிலையுமே வந்து நம்ம நேரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கேட்காம வந்து நான் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணதுனால் வந்து எனக்கு இந்தமாதிரி ஆகிடுச்சு எங்கள் வீட்டுலேயுமே வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சத்தம் போட்டாங்க நீ ஏன் வாங்கின அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சத்தம் போட்டாங்க நான் வந்து வாங்கித் தரேன்னு சொல்லியிருந்தேன் நீ எதுக்கு வாங்கின நல்லாவா இருக்குது எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டு ரொம்பவே சண்டை ஆகி போயிடுச்சு அந்த ஃபோன்னாலயே வீட்டில் பெரிய சண்டையாக போயிடுச்சு ம் அப்புறமா வந்து இன்னோன்னு வந்து சுடிதார் வந்து ஆட்ரு பண்ணியிருந்தேன் சுடிதார் ஆட்ரு பண்ணிருந்ததில் வந்து நான் வந்து ஃபுல் ஃபுல்லாக ஃபுல் டாப்ஸாக அப்படி ஆட்ரு பண்ணியிருந்தேன் சைட் ஓப்பன் வச்செல்லாம் ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க கொடுத்து இருந்தது வந்து ஃபுல்லாகவே நான் கலர்லேருந்து ஃபுல் சேஞ்சுடு எல்லாமே சேஞ்சாக ஆட்ரு வந்துடுந்துச்சு எனக்கு குவாலிட்டி ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு அதோடய கலர் எல்லாமே அதேமாதிரி ஸ்டிச்சிங்லாம் அதில் சரியாகவே இல்லை அப்படியே ஸ்டிச்சிங்லாம் அங்கே அங்கே விட்டு விட்டு இருந்துச்சு ஏதோ கிழிஞ்சது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு புது டிரெஸ் மாதிரியே வந்து எனக்கு அது ஃபீல் ஆகலை அதை போட இப்போ அதை வந்து மறுபடியுமே வந்து திரும்ப ஸ்டிச் பண்ணி போடுகிற மாதிரி அந்த கலருமே ரொம்ப சாயம் போனால் இருக்குமில்ல அந்தமாதிரி கலரு மாதிரியே எனக்கு ரொம்ப சாயம் போன மாதிரி இருந்துச்சு அது புதுசு மாதிரியே எனக்கு வந்து தெரியல அப்புறம் வந்து அதேமாதிரி ரிவ்யூஸ் இதுலேயுமே வந்து நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் ரிவ்யூஸ் பார்க்கும் போது நல்லா தான் போட்டிருந்தாங்க எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கினது எல்லாமே வந்து ஃபெய்லியராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க வீட்டிலையுமே வந்து ரொம்ப திட்டினாங்க சரி ஓகே இன்னமேட்டுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சுக்கிட்டேன் நான் ஏன்னால் இந்த மாதிரி ஆட்ரு பண்ண ப்ராடக்ட் எல்லாமே இதே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே நம்ம ஆட்ரு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சுக்கிட்டுருக்கேன்